ஆட்டோக்கார தம்பி நம்ம அம்மன் கோவிலுக்கு வர சொன்னேங்க அது அம்மன் கோவிலுக்கு நாங்கள் ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ மாரியம்மன் கோவிலுக்கு நான் வந்துருக்கேங்க நீங்கள் மாரியம்மன் கோவிலுக்கு வந்துடுங்க அங்கே வந்திங்கன்னா அங்கிருந்து மேட்டுப்பாளையம் போயிடலாங்க அங்கே வந்துடுங்க தம்பி